ம் பண்டிகை எல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம் மோஸ்ட்டாக வந்து விநாயகர் சதுர்த்திக்குதான் நாங்கள் வந்து விநாயகர் குட்டியாக பண்ணுவோம் அது ரொம்ப அழகாக இருக்கும் செய்யக்குள்ளேயே களிமண் எல்லாம் எடுத்துட்டு வந்து நாங்கள் ரொம்ப இதுக்கு வாங்கெல்லாம் மாட்டோம் நாங்கள் எப்பவுமே அது வந்து நாங்கள் மண்ணால் தான் எப்பவுமே செய்வோம் அது ஒன்று ஒன்று செய்யக்குள்ளேயே செம இன்ட்ரஸ்ட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் செய்யக்குள்ள ஒழுங்காகவே வரவே இல்லை செகண்ட் டைம் செய்யக்குள்ள நல்லா செம்மையா வந்துச்சு அத செஞ்சு அது அதுக்கு டெய்லியும் வந்து நாங்கள் சுண்டல் படைப்போம் டெய்லி பூ வாங்கி மேலே போட்டு அதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறதுன்னா தனி எ நம்ம கஷ்டமாக இருக்கக்குள்ளே அந்த மாதிரிலாம் பண்ணால் நம்ம கஷ்டம் எல்லாமே போய்டும் அது நிறைய ஒரு நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அதில் இருந்து சாமினாலே நம்மளுக்கு கஷ்டத்தை எல்லாம் கொறைக்கதான் இருக்குது அது மாதிரி ஒரு சாமி நம்மளே கையால் செய்யக்குள்ள அது கண்டிப்பாக தனி ஒரு ஃபீலாக இருக்கும் நாங்கள் டெய்லியும் ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்திக்குமே நாங்கள் இதுவரைக்குமே நாங்கள் ஒ நாங்களேதான் அது வந்து பண்ணிருக்கோமே எங்கேயும் வெளியே வாங்கினதும் இல்லை நாங்களே தான் எங்கள் கையால் வந்து செய்வோம் நாங்கள் நாலஞ்சு பேர் சேர்ந்து செஞ்சுருக்கோம் அதுக்கு அதெல்லாம் கல் மண்ணுலாம் செஞ்சு அதுக்குள்ளாற பெயிண்ட்டுலாம் அடித்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ரசிக்கணும் போல் இருக்கும் அதை பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்கும் எப்போடா விநாயகர் சதுர்த்தி வரும் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அது வந்து பார்த்துட்டு இருப்போம் அது விநாயகரை வந்து ஆனால் கரைக்கக்குள்ளே கரைக்கக்குள்ளே இன்னும் செம்மையா இருக்கும் அது நம்ம செஞ்சு வாங்கி அதை போய் நம்ம கரைக்க கரைக்கக்குள்ளே அது ஒரு வாங்கி அது இது பண்ணுறோம் ஆனால் நம்ம கையால் அதை செஞ்சு அதை டெய்லியும் நம்மளே வந்து சுண்டல் பழம் இதெல்லாம் வெச்சு நம்ம படைச்சி பால் ஊற்றி எல்லாம் பண்ணிட்டு நம்மளே நம்ம கையால் அதை வந்து கரைக்குள்ள அது நம்மளை விட்டு போகிற மாதிரி ஒரு கஷ்டமும் இருக்கும் அந்த மாதிரி டைமில் அதெல்லாம் செம்மையா இருக்கும் அந்த மாதிரி விநாயகர் சதுர்த்திதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த பண்டிகைதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறமேட்டு சும்மா குட்டிக்குட்டி பிள்ளையாரு இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு விசேஷ டைம்னா இது செய்ய சொல்வாங்க இப்போ ஏதாவது ஜோசியம் பார்க்க வர்றாங்க இது வீடு குடி போக போகிறோம் சொன்னால் அப்பப்போ அவங்க வந்து குட்டிக்குட்டி பிள்ளையார் வந்து செய்ய சொல்வாங்க அதெல்லாம் வந்து நானே இந்த மஞ்சளால் உருட்டி அதை செம்மையா அதை நம்மளே செய்யலாம் அதெல்லாம் ஒரு தனி ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அதிலிருந்து எப்படி சொல்கிறதுன்னா அது வந்து செஞ்சாலே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வந்து அதனால் அதெல்லாம் ஒரு ஸ் கடவுள் மாதிரி இருக்குது அதெல்லாம் வந்து இன்னும் நாங்கள் கிடைச்சிட்டே இருக்கோம் அது அது வந்து சூப்பரா இருக்கும் பண்ணவே அதெல்லாம் என்ன பண்ணிட்டே இருக்கணும்